தீபாவளிக்கு இனிப்பு கார வகைகள் செய்வோம் பொங்கலுக்கு வந்து வெண் பொங்கல் சக்கரை பொங்கல் இனிப்பு பொங்கல் அந்தமாதிரி ஒவ்வொரு டிஃபரண்ட் வெரைட்டிஸ் பொங்கலாக செய்வோம் மற்ற முக்கியமான விஷேச நாள் வாரம் ஆனால் கறி எடுக்குறது ஆட்டுக்கறி கோழிக்கறி அந்தமாதிரி கறி ஐட்டங்கல்லாம் எடுத்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்குவோம் அதுக்கப்பறம் பார்த்திங்கன்னா பண்டிகை நாட்கள் நியூ இயர் அந்தமாதிரி பெரிய பெரிய விழாக்கள் வந்தால் கேக் வெட்டி மகிழ்ச்சி அடைகிறது மற்ற குழந்தைங்களுக்கும் கொடுத்து அக்கம்பக்கத்தில் இருக்குறவங்களுக்கும் உணவுகளை பரிமாறி பண்டம் மாற்று முறை செய்து நாங்கள் விழாவினை நன்றாக பண்டிகை காலங்கள்ல சிறப்பாக செய்வோம்